வீட்டில் வந்து சாணி வந்து தெளிச்சோம்னா ரொம்ப லக்ஷ்மி கடாச்சம்னு சொல்வாங்க இப்போ நம்ம சாணி தெளிக்கிறதுனால எந்த பாக்டீரியா வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராது அப்டியே வந்து நம்ம டெய்லியும் வந்து சாணம் தெளி தெளிப்போம் அது அது இல்லாமல் செவ்வாய் வெள்ளி தெளிச்சோம்னா வீட்டுக்கு ரொம்ப நல்லது அந்த சாணத்தினால நிறையா எந்த இன்ஃபெக்க்ஷனும் வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்து அண்டாது அண்டாது நோய் நோய் எந்த நோயும் வெளியில் நமக்கு வராது அது ரொம்ப நல்லது சாணம் அந்த சாணத்து மூலிமா நிறையா நம்ம பய பயனடையலாம் அந்த சாணத்து மூலிமா